புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவம் அப்படின்னு ராதா கிருஷ்ண பிள்ளைன்னு ஒரு ஆத்தர் நல்ல பிஸ்னஸ் மேன் தி க்ரேட் பிஸ்னஸ் மேன் இன் இந்தியா இந்த டூரிஸத்தை எல்லாம் ஃபஸ்ட்டு இண்ட்ரொடக்ஷன் பண்ணி இந்தியாவில் அறிமுகப்படுத்தினதே அவர் தான் இந்த பேக்கேஜ் மாதிரி ட்ரூன் டூர் போறோம்னா ப்ளான் பண்ணி சர்ட்டெய்ன் அமைண்ட் அமௌண்ட் கொடுத்துட்டோம்னா அவங்களே மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் கைடு பண்ணி கொண்டு போவாங்க ஸோ அவர் எழுதின புக் தான் சாணக்யா இன் யூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மிடில் க்ளாஸ் பையனாக இருந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்ன்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து தென் மேரேஜ்க்குப்புறமும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா ரன் பண்ணாங்க அதில் சுவாரஸ்யமாக இருந்தது என்ன பார்ட் அப்படின்னா அவர் பிஸ்னஸ் கற்றுக்கணுன்னு நினைக்கும் போது அதை பற்றி லேர்ன் பண்ணிக்க ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணார் ஸோ அங்கே ஒரு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணும் போது அவரோடய கெப்பாசிட்டினால் படிப்படியாக வளர்ந்து ஒரு சேர்மேன் போஸ்ட் அளவுக்கு த்ரீ இயர்ஸில் அவருக்கு பெரிய போஸ்ட் கிடைச்சிது அவர் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு இது வேணாம்ன்னு சொல்லி எனக்கான ஒரு பிஸ்னஸ் வேணும்ன்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் இந்த ட்ரிப் டூரிஸத்தை வந்து ஆரம்பித்தார் அதை சின்னதாக ஆரம்பித்து தென் அதை பெரிய லெவல் எடுத்துட்டுப் போயி அன்றைக்கி வேர்ல்டுலேயே த க்ரேட் பிஸ்னஸ் மேன் இன் குட் எர்னிங்ஸில் அவரும் ஒரு ஆள் ஸோ அந்த புக்கில் எனக்கு பிடிச்ச ஒரு பார்ட்னால் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சும் அதை வேண்டாம்ன்னு சொல்லிவிட்டு தனக்குன்னு ஒன்று சூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும்